வீடியோ கேம்ங்கிறது ஒரு பொழுதுபோக்கு இப்போ நம்ம அதை எதனால் தேர்ந்தெடுக்குறோம்னா இப்போ நம்ம சில நாள் விடுமுறை நாட்கள்ல இருப்போம் மழை நாட்கள்ல முக்காவாசி காலேஜ் பள்ளிக்கூடம் வேலை எல்லாமே வந்து விடுமுறை விட்ருவாங்க அப்போ நம்மளால வெளியில் போய் விளையாட முடியாது நம்மளோடய வந்து தொழில் பாதிக்கும் அப்படிங்கிறபட்சத்துல நம்ம வீட்டிலதான் இருந்தாகணும் அப்போ நம்ம பொழுதுபோக்குக்கு என்ன பண்ணுவோம்னா இந்த மாரி வீடியோ கேம் எடுத்து விளாடுவோம் என்னென்ன கேம் நான் விளாண்ட்ருக்கனா ஃபிரீஃபையர் சப்வே சர்ஃபர்ஸ் கேண்டி கிரஸ் பிளே ஸ்டேஷன்ல ரஸ்லிங் ரஸ்லிங்னா இந்த குத்துச்சண்டை ஏன் எனக்கு பிடிக்குன்னா நம்ம வந்து உண்மையாக போய் சண்டை போட முடியாது சண்டை போட்டால் நமக்கு வந்து அடிபடும் அது மாரி ஆகும் நம்ம அந்த வீடியோ கேம் விளையாடும் போது நம்மளே உள்ள போய் விளாட்ற மாரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும் அது எனக்கு வந்து நிஜமா நடக்கிற மாரி இருக்கிறனால எனக்கு அது பிடிச்சிருந்தது சப்வேசர்ஃபர்ஸ்ங்கிறம் போது நம்ம எதையாவது திருடிட்டு போகும்போது நம்மள துரத்திட்டு ஒருத்தவங்க வர்றாங்க நம்ம வந்து முன்னாடி ஓடிகிட்டு இருக்கோம் நிறையா சவாலை சந்திக்கிறோம் அதலாம் நம்ம தாண்டி போய் ஜெயிக்கிறது கொஞ்சம் நம்மளே உள்ள போய் விளையாடுற மாரி இருக்கிறனால எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு ஃபிரீஃபையருங்கிறது நம்மளால ஒரு வந்து ஒரு கன் எடுக்க முடியாது ஏன்னா அது வந்து நம்ம நாட்டுபடி சட்டத்துபடி அது தப்பு ஆனால் வந்து அந்த கேம்ல நமக்கு ஒரு கன் கொடுத்து இது உங்கள் இடோம் இது நீங்கள் காப்பாத்தணும் உங்களை சுற்றி ஒரு ஐம்பது பேர் இருக்காங்க அவங்கள சுட்டு நீங்கள் இந்த இடத்த காப்பாற்றணுங்கும்போது நம்மளே இறங்கி சுட்டு அவங்கள கொன்று கொஞ்சம் ஒரிஜினல் ரியலிஸ்டிக்காக நம்மள ஆர்மி மேன் மாரி இருக்கிறதுனால எனக்கு வந்து இந்த வீடியோ கேம்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு